சொல்லுங்கள் சார் ஓகே சார் ம் ஓகே ஓகே

உங்களுடைய உங்களுடைய மருந்தை எடுத்தால் எல்லா டிசீஸ்ஸும் கியூர் ஆகுதா சார் வெரைட்டியான கேன்சர் எல்லாமே

சார் யு வாண்ட் டெல் நாங்கள் ஒன் ஓ கிளாக் டு த்ரீ ஓ கிளாக் வரையும் ஃப்ரீயாக இருப்போம் சார் வாங்க சார் போய் அப்பாயிண்ட் வாங்கிக்கலாம் ம் டுமாரோவ் கூட பார்க்கலாம் சார் சரி சரி நான் என்னுடைய பிஏ கிட்டே சொல்லி உங்களுக்கு நான் வந்து அப்பாயின்மெண்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் உங்களுடைய சாம்பிளை கொண்டுட்டு வாங்க நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் எப்படி டேக் அப் பண்ணலான்னு பார்த்துக்குறோம் சார் சரிங்க சார் சரி நீங்கள் வாங்க நேரில் பார்த்து பேசிக்கலாம் சரிங்க சார் நீங்கள் சாம்பிள் கொண்டுட்டு வாங்க ஓகே தேங்க் யூ